இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சென்னை அப்புறம் வந்து மும்பை ஆக்ரா அதுக்கு அப்புறம் வந்து டெல்லி இதை எல்லாம் வந்து இந்த ஆக்ரா வந்து தாஜ்மஹால் இருக்கிறது யூகே வந்து லண்டன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து நியூயார்க்கு அப்புறம் சவுத் கொரியாவில் வந்து சியோல் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் சிட்டீஸில் எனக்கு ரொம்ப பிடித்தது